வாங்க மேம் நீங்கள் என்ன சாப்பிடறிங்க மேம் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி சிக்கன் சுக்கா அப்புறம் மட்டன் சுக்கா அப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி பள்ளிப்பாளையம் சிக்கன் நாணு பன்னீர் பட்டர் மசாலா அப்புறம் சாப்பாடு கறி விருந்து அது எல்லாமே இருக்குதுங்க மேம் உங்களுக்கு என்ன வேணுங்க மேம் இங்கே வந்து எப்படி சொல்றேங்க மேம் பாபு பிரியாணி மையத்தில் சிக்கன் பிரியாணியை ருசித்து பாருங்க இங்கே பிரியாணி தாங் மேம் ஃபேமஸு எதனால் ஃபேமஸ் அப்படின்னா இங்கே வந்து எல்லா இன்க்ரிடியன்ட்ஸுமே வந்து மசாலா எல்லாமே வந்து நாங்கள் கைலியே அரச்சு செய்வோங்க ஆ அது எல்லாமே வந்து நாங்கள் மிஷின்லெலாம் கொடுத்து அரைக்க மாட்டோம் நாங்கள் எல்லாமே வந்து அம்மிலியே அரச்சு ஆட்டாங்கல்லில் ஆட்டி நாங்கள் எல்லா இதுவுமே செய்வோம் அதனால அப்போது சிக்கனில் கோழி எல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்த்து நாங்களே பண்ணுறதா தான் இருக்கும் அதனால நீங்கள் வந்து பிரியாணி சாப்பிட்டு பாருங்க மேம் வேறு எதாச்சு வேணுமாங்க மேம் ஓகேங்க சரிங்க மேம் ஒரு ஃபை மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க மேம்

மேம் இந்தாங்க மேம் உங்கள் ஆர்டர் ஆ ஓகே சரி சரிங்க மேம் ஓகேங்க மேம் ம் சரிங் சரிங்க மேம் ரொம்ப நன்றி தேங்க்ஸ் இங்கே வேறு ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் எல்லாம் ஃபேமஸ்ஸுங்க மேம் அது ஒன்றா ஓகேங்க மேம் கொண்டு வரேங்க மேம் மேம் இது இது சாப்பிட்டு பாருங்க மேம் ம் இது எப்படின்னு சொன்னீங்கன்னால் மேம் இங்கெ நம்ம தோட்டம் இங்கே இருக்குங்க மேம் பக்கத்தில் அங்கேயே வந்து மிளகாலாம் விளச்சல் போடுகிறோங்க அங்கே இருந்து மிளகா எடுத்து வந்து அதுவும் நம்ம நம்ம அரைக்கிற மசாலா மட்டுமே வெச்சுங்க அதாவது வீட்டு முறைப்படி தான் நம்மோ தயாரிப்போம் ஏனால் கொழந்தைகள் அப்புறம் பெரியவங்களாம் வந்து வாங்கி சாப்பிடுறாங்கங்களா அதனால வந்து எல்லாமே வந்து நம்ம நல்லதுக்காக மட்டும் தான் அதாவது எந்த எல்லா ஆயில் எல்லாமே வந்து நம்ம ஓன் இது தாங்க மேம் ஆட் ஆலையிலையே போய் எண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோங்க அப்புறோம் அப்படிங்களாங்க மேம் ரொம்ப நன்றி மேம் இப்போ தான் நாங்கள் புதுசாக ஆரமிச்சிருக்கிறோங்க மேம் அதுதான் உங்களோடய கமேண்ட் என்னென்னு கேட்டேங்க சரி சரி ஓ நல்லா இந்துச்சாங்க மேம் ரொம்ப நன்றிங்க மேம் சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோங்க மேம் ஆ கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோங்க மேம் பில்லு நானூற்றி ஐம்பது ரூபாங்க மேம் சரிங்க மேம் ஆ வாங்க மேம்